ஹலோ ஸ்சுகி பார்சல் சர்விஸ்சுங்களா நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நீங்கள் எப்போது வந்து டெலிவரி பண்ணுவீங்க நான் ஆர்டர் பண்ணி ஒரு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி பண்ணிடுவீங்களா கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் டெலிவரி பண்ணிங்கன்னால் ஆகும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் சரிங்க கொஞ்சம் குயிக்காக கொண்டாந்து தாங்க தேங்க்யூங்க